ஹலோ ஆ பூக்கடைகாரிங்களா ம் ஆ நீங்கள் ஆ மல்லிப்பூ தோட்டம் வச்சுருக்கிங்களா ஹோல் சேலில் கொடுப்பிங்களா ஓகே ஓகேங்க நாங்கள் இப்போ நாங்கள் ஹோல் சேலில் எங்களுக்கு கொடுத்திங்கனா நாங்கள் வாங்கிட்டு போய் ரீசெல் பண்ணிக்குவோம் எங்களுக்கு மல்லிப்பூ மட்டும் தான் வேணும் ஏன்னா எங்கள் தோட்டத்தில் அது மட்டும் தான் இல்லை அதனால் நீங்கள் எப்படி தருவீங்க எந்தமாதிரி அமௌண்ட்டுக்கு தருவிங்க ஆமாம் டெய்லி பேஸிஸில் தான் வேணும் ஆமாம் எப்படியும் ஒரு அஞ்சு கிலோவாவது தேவைப்படுங்க டெய்லியும் ஆமாம்ங்க ஓகே எவ்வளோ ஒரு ஒரு கிலோ எப்படி நீங்கள் சீசன் டைம் பொறுத்து அமௌண்ட் மாறுங்களா இல்லை எப்போ ஆ ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க சரி பரவாயில்லைங்க எங்களுக்கு டெய்லியும்தான் வேணும் பூ கொஞ்சம் வாடாமல் எப்போவுமே கொஞ்சம் மொக்காக இருக்கும் போதே கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் கொண்டு போய் அதை கட்டி அதை நாங்கள் விற்கும் போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மொக்கு வந்து விரியாமல் நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் அந்த மொக்குலாம் விரியாமல் கொஞ்சம் வாடாமல் இருக்குறமாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே கொடுத்துருங்க டெய்லி ஆ ஓ ஆ டெய்லியும் அஞ்சு கிலோ வேணும் ஆனால் எப்படி நீங்கள் எதாவது ட்ராவல்ஸ் ஏதாவது பஸ்ஸில் வச்சு விட்ருவீங்களா இல்லை நாங்களே வந்து உங்கள்கிட்ட டேரெக்டாக வாங்கிக்கணும்மா ஓகே ஓகேங்க

ஓகேங்க ஓகேங்க இல்லை நாங்கள் நீங்கள் அப்படி ட்ராவல்ஸ்லயே நீங்கள் வெச்சு விட்ருங்க நாங்கள் வந்து டெய்லியுமே நாங்கள் உங்கள்கிட்ட வாங்கிக்குறோம் ஆ ஓகேங்க சரி நாங்கள் நீங்கள் நாளையில் இருந்து கொடுத்துருங்க அட்ரெஸ் வேணுமா

ஆ ஓகேங்க ஆ ஓகேங்க ஓகேங்க

ஆ ஓகேங்க